விவசாயிகள் தற்கொலைங்கிறது கிராமபுரத்தில் தான் அதிகமாக நட நடக்குது இப்போவரைக்கும் ஏன்னால் சிட்டிஸில் அந்த அளவுக்கு விவசாயம் எதுவும் நடக்க இப்போ அவங்க நடக்குறதும் இல்லை அந்தளவுக்கு கடன் வாங்கி அதனால் பாதிப்படையிறதும் இல்லை கிராமத்தில் தான் அவங்க நஷ்டம் அடைஞ்சிரும் போது அந்த கடனை முதல்ல எப்படி அடைக்கிறது இப்படி ஆகிடுச்சே அப்படின்ற யோசிக்கிற இது மனநிலம தான் அவங்கள தற்கொலைக்கே தூண்டுது ஸோ கிராமபுரத்தில் தான் விவசாயிகள் தற்கொலைன்றது அதிக அளவில் நடைபெறுவது இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது என்ன என்ன நம்மளால் முடிஞ்சதை அதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணலான்னால் அவங்களுக்கு இப்படி உங்களுக்கு எதாவது ரொம்ப இழப்பு ஏர் ஏற்பட்டுடுச்சு அதை உங்களால் சரி கட்ட முடியாதுன்னால் நீங்கள் கவர்மெண்ட்டை போய்விட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அளித்தாலே போதும் அவங்க சூசைட் அப்படின்றதுக்கு சடன்னா போக மாட்டாங்க அதுமட்டும் இல்லாமல் இப்போது கடன் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு நஷ்டம் ஆகிடுச்சிங்கும் போது நம்ப அவங்க அந்த நஷ்டத்தில் இப்படி நமக்கு ஆகிடுச்சின்ற நிலமைல அவங்க இருக்கும் போது உடனே போய் அந்த காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுத்தாமல் முடிஞ்ச அளவு சீக்கரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படி நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தாம இருந்தால் அவங்க சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு போகமாட்டாங்க கவர்மண்ட் சைடுலேருந்து எப்பவுமே நஷ்டம் அடைஞ்சிட்டா இப்பவும் கவர்மண்ட் செஞ்சிக்கிட்டு தான் இருக்குது விவசாய கடன் அந்தமாதிரி நிறைய கடன்கள் வழங்கறாங்க அதுவும் இல்லாமல் விதைகள்லாம் ரொம்ப ஏழையாக இருக்கறவுங்களுக்கு விதைகள்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்குட்டு இருக்காங்க அது வந்து அந்த அளவு விழிப்புணர்வு இல்லாத மக்களும் இருக்காங்க விவசாயத்தில் இப்போ நம்ப நஷ்டமாயிடுச்சி இதுக்கு அப்புறம் அவ்வளோதான் நம்மளால் எதுவும் பண்ணமுடியாது இந்த கடனை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க சூசைட் அட்டன் பண்ணுறாங்க ஸோ கவர்மண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு அவங்க கொடுத்தாலே விவசாய தற்கொலைன்றது முற்றிலுமாகவே தவிர்க்க முடியும் அதை மாதிரி ஒரு விவசாயி இப்போ எனக்கு நஷ்டமாயிடுச்சி அப்படின்ட்டு போனால் அவங்கள அலட்சியப்படுத்தமால் நீங்கள் எந்த எத்தனை இடத்த எத்தனை ஏக்கருக்கு இந்தமாதிரி பண்ணிருக்கிங்க என்னது அந்தமாதிரி எதாவது கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டாலாவது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் சரி இவங்க நமக்கு என்னாச்சின்றதை கேட்குறாங்க அப்படின்றதனால அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரும் அப்படி இல்லாமல் நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் கழித்து வாங்க ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அதுவே ஒரு முதல்ல வந்து கவர்மண்ட்டை வரும் போதே அவங்களுக்கு ஒரு முதல்ல ஏமாற்றம் வந்துடுது ஸோ அதனால் தான் அவங்க இதுக்கு அப்புறம் நம்பள யாராலேயும் பிடித்து அந்த காசை வாங்க முடியாதுன்றதுனால் தான் அவங்க சூசைட் அட்டன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாலே போதும் விவசாய தற்கொலை தடுக்கப்படும்